நமது தமிழ்நாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் தொடர்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கிறது நம்ம நாங்களும் டெய்லி இந்த டிவியை பார்த்துக்கின்னு இருக்கிறோம் அந்த டிவியை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தின் ஊடகங்கள் மூலமாக அனைவரும் அந்த குடும்பத்தில் ஒரு புரு கணவன் மனைவிக்குள் எத்தனை பிரச்சனை இருக்கிறது என்பதையும் அவர்களை ஒன்றாக்கி வைப்பதற்காக சில ஊடகங்கள் முயற்சி எடுத்து இந்த தொலைக்காட்சி வழியாக நமக்கு ஒளி ஒளிபரப்புகிறார்கள் மென்மேலும் அனைத்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் உடனுக்குடன் நாம் தெரிவதற்கும் அது பிரேக்கிங் நியூஸ் அதாவது உடனுக்குடன் நியூஸ் என்பது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு தடைசெய்து விட்டு அந்த நிகழ்ச்சியை நமக்கு உடனே ஒளிபரப்புகிறார்கள் அரசாங்கம் இந்த வேலையை செய்கிறது நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் நீங்கள் இதற்காக பதிவு பண்ண வேண்டும் அதாவது ஆதார் அட்டைக்கோ அல்லது குடும்ப அட்டைக்கோ என பதிவு குடும்ப எண்களில் நமது தொலைபேசி எண்களை இணைப்பதற்காக தான் உடனுக்குடன் எதையும் கட் செய்துவிட்டு இதை ஒளிபரப்புகிறார்கள் அதன் மூலமாக அந்த ஊடகங்கள் நமக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் அனைவருக்கும் தெரியக்கூடிய நல்ல வாய்ப்பாக நமக்கு அமைகிறது